ஹலோ ஹலோ அண்ணா ஹேமா பழ கடைங்களா ம் பழம் என்னென்னா இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு இதெலாம் பழம் என்னான்னா இருக்கு கடையில் உங்க கடையில் ஆ சரிங்கண்ணா ஃபங்க்ஷன் வெச்சுருக்கேன் காது குத்து வெச்சுருக்கேன் பழம் ரேட்டெலாம் ஆப்பிள் எப்படி ரேட்டு

பழம் வந்து ஒரு அஞ்சு கிலோ வேணும் ஆப்பிள் பழம் வந்து ஒரு அஞ்சு கிலோ வேணுங்கண்ணா ஆரஞ்சு பழமெலாம் எப்படிண்ணா ரேட்டு கிலோ கணக்கா அது ஆ அதுதான் எவ்வளோண்ணா ரேட்டு என்னாண்ணா ரேட்டு அவ்வளோ சொல்லுறீங்க நூற்றி ஐம்பதுருவான்றீங்க சரிண்ணா நான் ஃபங்க்ஷனுக்காக வாங்குறேன் கொஞ்சம் பார்த்து வெலையை கம்மியாக போடணும்ணா அண்ணா வாழைப்பழோம் தாரெலாம் வந்து நாலு சி தார் வேணும் ரேட்டு எப்படிண்ணா அதெலாம்

ம் சரி நல்லா இனிப்பு நல்லா இருக்குதுல்ல பழம் பழம் வந்து அழுகின மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து தாரில் வந்து சரிங்களாண்ணா ஆ என்ன கொய்யா பழண்ணா உங்கள்கிட்ட இருக்குது

தேன் வாழை கொடுங்க ஒரு தார் அப்புறம் செவ்வாழை தார் ரெண்டு கொடுங்கண்ணா எவ்வளோங்கண்ணா ரேட்டு சரி

ஆமாங்கணா சரி ஆ அநியாயத்துக்கும் அதிகம் ஐம்பதுருவான்னாங்க பத்துரூவா கொஞ்சம் கம் பண்ணி தாங்க தான் நான் உங்கள்கிட்ட வரேன் வாங்க நான் சொல்கிறோம் வாங்க வருவாங்க சரிங்களாண்ணா இது மா திராட்சைலாம் எப்படிங்கண்ணா கிலோ ம் பாருங்க ரேட்டு பார்த்து சொல்லுங்க ஆ சரி ம் சரி ஃப்ரெஷ்ஷாவும் கொடுங்க நாளைக்கு வரோம் நாங்கள் வாங்க ரேட்டு கம் ம் சரிங்கண்ணா நாளைக்கு வரோம்